இந்த பகுதியில் நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க அதையும் கூட நல்லா சமைப்போம் நாங்கள் நிறையா சமைத்து நல்லா சாப்பிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் இதில் ராகி மாவில் களி கிண்டுவேன் களி கிண்டி மீன் குழம்பு வெச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ராகி வந்து புட்டு செய்வோம் வடை செய்வோம் ரொட்டி செய்வோம் அதுவே அதுவே இது பண்ணி இந்த இந்த என்னது சேமியா போல பண்ணி அதையெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் சமைக்கிறது மட்டும் பெருசு இல்லை சாப்பிட்டு பாத்தால் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதனால இது சத்தும் கூட நல்ல தானியத்து வகையில் தான் அந்த காலத்திலேருந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அதேமாதிரி நம்ம சாப்பிடுவோம் இப்போ கொடுத்தா சாப்பிட மாட்டேன்கிறாங்க ஆனாலும் நான் தொந்தரவு பண்ணி சாப்பிட வைக்கிறது இது சாப்பிட்டாதான் நல்லது கொஞ்சமாவது களி சாப்பிடுங்க கொஞ்சமாவது இந்த மீன் குழம்புக்கு அதுக்கும் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தோனே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்றம் பின்னே இந்த சிக்கன் வந்துட்டு சாப்பிட்றதுனா பள்ளிப்பாளையத்து சிக்கன்னா அதுக்குனு ஒரு விருந்து வெச்சு பண்ணுவோம் அப்றம் கிடா வெட்டுவோம் கிடா வெட்டி விருந்து செய்வோம் குடும்பம் குடும்பமாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வெச்சு சமைக்க வச்சு அனுப்புவோம் ஒரு ஒரு விழா பண்ணேனா காதுகுத்து மொட்டை அடிக்கிறது அப்படியெல்லாம் பண்ணா எல்லாத்தையும் வர வெச்சு கிடா வெட்டுவோம் இதுலேயும் சமையல் வந்து ரொம்ப தனித்தனியாக தலைகறி கால் பின்ன இந்தமாதிரி உறுப்புகளெல்லாம் தனித்தனியாக எடுத்து நல்லா பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கேயே சமைச்சி சாப்பிட்டு கம்ப்ளீட்டாக முடித்து எல்லோரும் சந்தோஷமாக வர்றது அந்த நாளை போல் இன்னொரு நாள் கிடைக்குமா வருமா அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோட இருக்கிறோம் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காலத்து சமையல் எல்லாம்